குட் மார்னிங் மேம் எப்படி மேம் இருக்கீங்கள் க்ளாஸ்ஸெல்லாம் ஞாபகம் இருக்கா மேம் என்னை பரவாயில்லை மேம் இவ்வளோ நாள் கழிச்சி ஞாபகம் வச்சிருக்கீங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் மேம் நான் ப்ளஸ் ஒன் முடிச்சிருக்கேன் மேம் இப்போ ட்வெல்த்து படிச்சிகிட்ருக்கேன் மேம் காமர்ஸ் சயின்ஸ் இருக்கும் மேம் ஆமாம் மேம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் டஃப்பாக தான் மேம் போயிட்ருக்குது ஆமாம் மேம் சயின்ஸ் கஷ்டப்பட்டு தான் மேம் படிச்சிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ காலேஜ் போனால் ட்வெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போனால் என்ன க்ரூப் எடுக்கிறது

ஆ ஓகே ஓகே மேம் ஓ ஜென்ஸ் தனித்தனியாக இருக்கா ஸ்பெஸிஃபிக்காவா மேம் ஸ்பெஸிஃபிக்காக தனித்தனியாக படிக்கிற மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு படிக்கிற மாதிரி

ஒ அப்படிங்களா மேம் லேப் டெக்ஷன் டெக்னிஷியன்னா அது எப்படி மேம்

அப்படிங்களா மேம் ஓகே ஓகே மேம் மேம் இதுக்குலாம் எவ்வளோ மேம் ஆகும் படிக்கிறதுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு மேம் ஆ ஓ ம் ஆ ஓகே மேம் ஆனால் ஆமாம் மேம் ஓகே ஓகே மேம் எவ்வளோ மேம் ஆகும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு

ஓகே மேம்

ஓகே மேம்

ஓ ஓகே ஓகே மேம் வேற எதுனால் படிக்க முடியுமா மேம் சயின்ஸ் க்ரூப் எடுத்துட்டு பிகாம் பிஇ பிசிஏ

மேம் சிஎஸ் பைத்தான் அது மாதிரி படிக்கலாமா மேம் சிஎஸ் பைத்தான் அதுதான் பேச்சிலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆ அப்படி படிச்சால் நம்ம ஐட்டி ஃபீல்ட் லைன்ல போகலாம்ல மேம் கோடிங்லாம் முடிச்சால் பைத்தான் ஜாவாலாம் முடிச்சால் ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம்

ம் எஸ் மேம் பிஇ சாஃப்ட்வேரா மேம் ஆ ஓகே மேம் ஓ கோடிங்கா அது தனியாக படிக்க வேண்டியது இருக்கே மேம் இல்லை இதிலே வந்துடுமா மேம் ஓ ஓகே ஓகே மேம் செரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் நல்லா த் சஜஷன்ஸ் கொடுத்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ மேம்